எனக்கு பிடிச்ச இலக்கிய கதாபாத்திரம் அப்படின்னா எனக்கு தெனாலிராமன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் இருக்குதுங்க அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கதா அந்த கதாபாத்திரத்தை அதை அந்த ஆசிரியர் எழுதம்போது அப்படியே எனக்கு தெரிஞ்சு செதுக்கியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயமும் அந்த கதாபாத்திரம் பண்ணுறதும் சொல்கிறதும் செய்யிறதும் அவ்வளோ அறிவுப்பூர்வமான விஷயமா விஷயங்களா இருக்கும் அங் அக்பர் தெனாலிராமன் அப்படின்னு சொல்லி அ அந்த ரெண்டு க அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரை வச்சுதான் அந்த கதை முழுசாவே கொண்டு போயிருப்பாங்க அப்படி அவங்க அந்த கதை முழுசும் அவங்க ரெண்டு பேரை வச்சு என்ன கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அக்பருக்கு அடிக்கடி இந்த தெனாலிராமன் மேலே சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும்ங்க அக்பர் அப்படிங்கிறவரு ஒரு நாட்டோடய பெரிய மன்னராக இருப்பாருங்க தெனாலிராமன் அப்படிங்கிறது அந்த நாட்டோடய ஒரு சின்ன அமைச்சராக இருப்பாருங்கள் அப்படி அமைச்சராக இருக்கும்போது மீ மீதி இருக்க அந்த ச அரசவையில் இருக்க மீதி இருக்க அமைச்சர்கள் எல்லாம் இந்த தெனாலிராமன் தெ தெனாலிராமனுக்கு பிடிக்காதுங்க ஏன் புடிக் தெனாலிராமன பிடிக்காதுங்க அதுக்கு சொல்லி அதுக்கு ஏன் அப்படின்னு சொல் அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தெனா தெனாலிராமன் ரொம்பவே நேர்மையான ஆளாக இருப்பாருங்க அங்கே மீதி இருக்க அர அரசவையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு அரசரை ஏமாற்றுவாங்க அரசவையை ஏமாத்துகிற ஏமாற்றுவாங்க அந்த அந்தமாதிரி தான் இருப்பாங்கள் தெனாலிராமன் தெமா தெனாலிராமன் ஒருத்தர் தான் ரொம்ப நேர்மையாக இருப்பாருங்கள் அந்த நேர்மை அவங்க வேற யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிறனால தெனாலிராமனை சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்கள் சந்தேக சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு தெனாலிராமனை எதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுகிட்டே இருப்பாங்கள் அந்த சிக்கல்லயிருந்து ஒரு ஒரு சிக்கல்கள்லயிருந்தும் தெனாலிராமன் அவரை எப்படி காப்பாத்திக்கிறார் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுதான் அந்த கதை முழுசாவாவே இருக்கும் அந்த அவர் காப்பாத்துகிறக்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு ஒரு விஷயமும் ரொம்பவே அறிவு அறிவுபூர்வமான ஒரு ஒரு விஷயமாவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெனாலிராமன்